ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க ராஜேஸ்வரி கார்மெண்ட்ஸ் தான் சரி சரிங்க எந்த ஊரில் இருந்துங்க கால் பண்ணியிருக்கிங்க ஓ அப்படிங்களா லோக்கல் தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ம் ஆமாங்க சொல்லுங்கள் நிறைய பேர் நம்மகிட்ட எடுக்கிறாங்க

ஒர்க் கேட்கலான்ட்டு இருக்கீங்களா சரிங்க சரிங்க இப்போ வந்து உங்களுக்கு என்ன தகவல் வேணுங்க என்னென்ன துணி வெரைட்டிஸெல்லாம் இருக்குது கார்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு வேணுமா இப்படி என்ன குவாண்டிட்டி வைஸ் வேணுமா இல்லை என்ன உங்களுக்கு தகவல் எதிர்பார்க்குறிங்க போட போகிறிங்க இல்லைங்களா ஆ சரிங்க இப்போ சரிங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஆ கேளுங்க இப்போ வந்து நார்மலாக பொட்டிக் ஷாப் வச்சுருக்குறவங்களாம் இப்போ என்ன வாங்கிட்டு போகிறாங்கனா நம்மக்கிட்டே வந்து காட்டன் மெட்டிரியல் அதிகமாக பர்சேஸ் பண்ணுறாங்க ஜார்ஜெட் இருக்குது ஷிஃபான் இருக்குது அதேமாதிரி லினென் இருக்குது அப்புறம் சேட்டர்ன் இருக்குது இந்தமாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இப்போ அதிகமாக இப்போ வந்து இப்போது கொஞ்சம் வெயில் காலம் வரப்போகுதுங்கிறதுனால காட்டன் மெட்டிரியல் இப்போ இந்த கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு நாளாக காட்டன் அதிகமாக வந்து வாங்குகிறாங்கங்க நம்மக்கிட்டே அதனால வந்து அதில் வந்து நீங்கள் சுடிதாருக்கு தகுந்தமாதிரியும் இருக்குது ஸேரீக்கு கொடுக்குற மாதிரியும் இருக்குது இப்போ டிசைனர் ஸேரீஸெல்லாம் நீங்களே வந்து பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுனால் அதுக்கு வந்து ஷிஃபான் மெட்டிரியல் அதெல்லாமே இருக்குது நீங்கள் வந்து நேரில் ஒருவாட்டி கடையில் வந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆ இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இப்போ ஏற்கனவே இந்த பகுதியில் ஒரு நாலஞ்சு பேருக்கு செஞ்சுக் கொடுத்துருக்கோங்க நாம் என்ன பண்ணுறோம்னா மற்ற கார்மெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இப்போது உங்கள் கடை நீங்கள் என்ன அளவில் நீங்கள் வைக்க போகிறிங்க எவ்வளோ பொருள் போடணும்னு நினைக்குறிங்க என்னென்ன அதுக்கு தகுத்த மாதிரி இ இந்த வெரைட்டியில் இவ்வளோ போட்டுக்கோங்க காட்டனில் இவ்வளோ போட்டுக்கோங்க காட்டனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் இதில் போடுங்க அப்படின்னு ஒவ்வொன்றுமே நான் வந்து ஒரு சஜ்ஜஸ்ஷன் வந்து சொல்கிறோங்க நம்ம நீங்கள் ஒரு நாள் வந்திங்கன்னாலும் நம்ம காட்டலாம் ம் ஆ விலை உங்களுக்கு தெரியணுங்களா இப்போது வந்து பார்த்தீங்கனா இப்போ காட்டனில் வந்து இப்போ சுடிதார் மெட்டிரியெல்லாம் நீங்கள் எடுத்திங்கனால் ஒரு மீட்டர் வந்து நூற்றி இருபது ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க ஐந்நூறுரூபா வரைக்கும் குவாலிட்டி காட்டன் நம்ம வந்து கொடுக்குறாங்க ஆ கா இது சுடிதார் மெட்டிரியலுக்கு இதே புடவையா இருந்துச்சுனால் இப்போ புடவ வந்து பார்த்தீங்கனா நம்ம அப்படி அந்த பண்டில் பண்டிலாக கொடுத்தட்றோம் அதில் கட் பண்ணியும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதில் நீங்கள் எம்ப்ராய்டரி மாதிரி ஏதாவது பண்ணியும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் டிசைனுமே நீங்கள் போட்டுக்கலாம் காட்டன்லேயுமே அது வந்து ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கனா ஒரு மீட்ருக்கு எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருக்குதுங்க நீங்கள் முழுசா ஒரு புடவ எடுத்திங்கனால் அது ஆறு மீட்டர் எடுத்தீங்கனு வைச்சுக்கோங்களேன் நானூற்றி எண்பது ரூபாய் ஐந்நூறுரூபாயிலையே உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க ஆ கண்டிப்பாக வாங்க ஆமாங்க கண்டிப்பாக வாங்க சாய்ந்திரம் ஒரு நாலு மணி சுமாருக்கு நீங்கள் வந்திங்கனால் நானே கடையில் இருப்பேங்க ஆ அதுக்கு முன்னாடி டைம் வந்திங்கனாலும் நம்ம கடையில் ஆளுங்கள் இருப்பாங்க உங்களுக்கு அதெல்லாம் காட்டுவாங்கங்க என்ன ஏதுன்னு காட்டுவாங்க நீங்கள் வாங்க நல்லா பண்ணித்தரோம் ஒன்றும் பிரச்சின இல்லை வாங்க ம் நீங்கள் வேறு சேலம்னு சொல்லிவிட்டிங்க நம்ம ஊர் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க வாங்க

ஆ நன்றிங்க நன்றிங்க நன்